டூரிஸ்ட் பேசுகிறேன் மேம் காந்தி பார்க் போகணும்னா எவ்வளோ சார்ஜ் ஆகும் ஆமாம் ஆமாம் டூ ஃபிஃப்ட்டி ரூப்பீஸா வேறு எங்கேயும் டூரிஸ்ட் ப்ளே ப்ளேஸ் இருக்குமா டுமாரோ போகணும் ஆ ஆ வேறு எங்கேயாவது ப்ளேஸ் இருந்தால் மியூஸியமா அங்கே அதுக்குப் போக எவ்வளோ சார்ஜ் ஆகும் மேம் ஆமாம் ரெண்டு ஒரு நாளைக்கு ஒரு ப்ளேஸ் போகிற மாதிரி இருக்கும்

ஓகே ஓகே ஆ ம் எவ்ரி ட ஒரு ஒரு நாளைக்கு சரி ஓகே மேம் ஒரு டென் ஓ க்ளாக் வந்து பிக் பண்ணிக்கோங்க

ரெண்டு பேர்தான் வருவோம் ம் ம் ம்